வண்டியில் போறதனால இன்னும் சுற்றுசூழல் இது சேதப்படுது இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுதுனால நாங்கள் வண்டியியில் போகணுமா இருக்குது அந்த உடைய மாசு இதெல்லாம் இருக்கு இதாக தான் வருது இது கீழே அந்த பெட்ரோல் ஊற்றி இருந்தால் கூட செடி கொடி கூடக்கு முளைக்காது ஏன்னா என்ன எங்களுக்கு அது தேவைப்பட்றதுனால நாங்கள் வண்டியில் போகிறோம் சூழ்நெலை எங்களுக்கு இருக்கு அந்த மாதிரி சூழ்நெலை எங்களுக்கு ஏன்னா பஸ்ஸில் போகிறதுனால வண்டியில் போனால் சீக்கரம் எங்களுக்கு வேலை முடியும் பஸ்ஸில் பார்த்துட்ருக்க வேண்டிய எங்கள்ட்ட இது இல்லை ஏன்னா வண்டியில் இப்போது பத்து நிமிஷத்தில் போறோம் அரமணி நேரத்தில் போகிற கால்மண் நேரத்தில் போயிடல்லாம் எங்கள் அவசர தேவைக்கு வண்டி உபயோப்படுத்துகிறோம் ஏன்னா அதனால் சுற்றுசூழல் இதாக ஆகுதுதான் ஏன்னா எங்கள் அவசரத்துக்கு நாங்கள் போக வேண்டியதாக இருக்குதுங்க அதனால் தான் போகிறோங்க